ஆமாம் நீங்கள் சரி சொல்லுங்க வைத்தீஸ்வரன் கோயில் போகணுங்களா ஓகே ஓகே மேடம் நீங்கள் எத்தனை பேர் மேடம் போகணும் அஞ்சு பேருங்களா சரி ஓகே ஓகே மேம் எங்கள்கிட்ட கேப் அவைலபுலாக தான் இருக்குது நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வாங்களேன் மேம் ஓகே ஓகே மேம் இங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ அவர்ஸ்க்கு மேலே மேலே தான் மேம் ஆகும் டூ டு டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஆகும்

இங்கே பார்த்திங்கன்னா ஏன்னால் ஒன் டே ஸ்பென்ட் பண்ணுவீங்களா மேம் அங்கே இல்லைனா ஆஃப் டே தான் ஆகுங்களா இப்போ நாள் வாடகை தான் மேம் மூவாயிரத்து ஐநூறு ரூபா வரும் மேம் ஆமாம் மேம் நீங்கள் கார் புக் பண்ணுறது இன்னிக்கு ஈவினிங் ஒரு செவன் ஹண்ட்ரட் பே பண்ணிடுங்க மேம் ஆ ஜிபே பண்ணுங்க மேடம் இது என்னோட நம்பர் ஜிபே தான் ம் சரி சரி மேம் ஓகே ஓகே மேம் கண்டிப்பாக வந்துடுறோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ புரியலை மேம் புரியலை மேம் நல்லா கேட்கல

ஆ டிரைவர்யெலாம் சேஃப் சேஃபாக சேஃபாக அழைச்சுட்டு போவாங்க மேம் சேஃபாக அழைச்சுட்டு போவாங்க ஒன்றும் ப்ராப்லம் இல்லை மேம் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ